ஹலோ மேம் அனு பால் பண்ணையா மேம் நான் உங்கள்கிட்ட இருந்து தொ ரெகுலராக பால் வாங்கிட்ருக்கேன் மேம் தெரியுமா என் நேம் வந்து சந்தோஷ் மேம் சொல்லுங்க எ ஞாபகம் இருக்குங்களா ரெகுலராக வாங்கிறேன் மேம் நான் நான் இப்போ வந்து ஒரு பத்து லிட்ரு தான் உங்கள்கிட்ட வாங்கிட்ருக்கேன் நான் வந்து என்னோடய பிசினஸை பெருசு பண்ணலான்னு இருக்கேன் அதனால் எனக்கு ஒரு நாளைக்கு நூறு லிட்ரு ப பால் கிடைக்குமா மேம் ரேட் ஏதாவது கம்மி பண்ண முடியுமா உங்களால் ஆமாம் ஆஃபர் ஏதாவது பா பாலில் செஞ்ச பொருள்லாம் ஆஃபரில் கிடைக்குமா மேம்

அதுதான் மேம் நான் அதுதான் மேம் நான் இப்போ வந்து ஒரு பத்து வீட்டுக்குத் தான் மேம் இப்போ ரெகுலராக கொடுத்துட்ருக்கேன் இப்போ அந்த பிஸ்னஸை கொஞ்சம் பெருசு பண்ணி ஒரு முப்பது நாற்பது வீட்டுக்கு கொடுக்கலான்னு இருக்கேன் மேம் அதுதான் உங்கள்கிட்ட கேட்டேன் எவ்வளோ எப்படி வாங்கிறது எ இதுக்கு முன்னாடி ஏதாவது முன்னாடி ஏதாவது இன்ஃபார்ம் பண்ணணுமா மேம்

ஆ ஆ ஓகே மேம் எவ்வளோ ரேட் ஆகும் மொத்தமாக ஒ ஒரு நூறு லிட்ரு மேம் ஒ ஒரு நாளைக்கு நூறு லிட்ரு முப்பது நாளை ஒரு நாளைக்கு மு நூறு லிட்ரு மேம் முப்பது நாளைக்கு சேர்த்து என்னென்னல்லாம் கிடைக்கும் மேம்

ஆ ஓகே தேங்க் யூ மேம்